ஈரோடுன்னு சொன்னாலே எல்லாத்துக்கும் முதல்ல ஞாபகம் வரது பார்த்திங்கனா மஞ்சள் மாநகரம் அப்படிங்கிற ஒரு பேருக்குரியது மாவட்டம் வந்து ஈரோடுனே சொல்லலாம் ஈரோட்டில் ஏன் மஞ்சள் ரொம்ப ஃபேமஸாக இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா மஞ்சளோட விளைச்சல் பார்த்தீங்கனா ஈரோடு வந்து ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குதுனே சொல்லலாம் அது மட்டும் தான் ஃபேமஸ்னு கிடையாது இங்கே இருக்கக்கூடிய நிறைய சுற்றுலா தளங்களாகட்டும் மக்களோட கலாச்சார நிகழ்வுகளாகட்டும் ரொம்பவுமே எல்லாரும் வந்து வியக்கக்கூடிய அளவில் தான் இருக்கு சுற்றுலாத்தலங்கள் என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்திங்கனா ப பவானி சாகர் டேம் இருக்கு அதுலையே பக்கத்துல அங்கேயே பவானி சாகர் டேம் எந்த அளவுக்கு பெருசாக இருக்குமோ அதை விட பெரிய அளவில் பூங்காக்களும் அமைச்சிருக்காங்க அந்த பூங்காக்கள் வந்து சின்ன குழந்தைங்க வந்து விளையாடுறக்காகட்டும் பெரியவங்கள் வந்து அவங்களோட பொழுதுபோக்கறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கனா பவானி சாகர் அப்படின்னு சொன்னாலே ரொம்பவுமே சூப்பராக இருக்கறமாதிரி தான் அமைச்சி வச்சு அமைப்பில் தான் இருக்கு அது அது மட்டும் இல்லை கொடிவேரி அணை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அதே மாதிரி சின்ன அளவில் இருக்கக்கூடிய அணை தான் அது கொடிவேரி அணை உண்மையாலுமே பார்த்திங்கனா ரொம்ப சூப்பராக அற்புதமான வகையில் கட்டமைக்கப்பட்ருக்கு அங்கேயே வந்து வார இறுதியில் நண்பர்களோட சேர்ந்து குழந்த குடும்பத்தோட சேர்ந்து ஒன்னாக வந்து சந்தோசமாக நீராட்றக்கு வந்து பார்த்திங்கனா அது அமைப்பில் இருக்கு அது உண்மையாலுமே பார்த்திங்கனா நீர் தேக்க தொட்டியாகவும் இல்லாமல் ஸோ நீர் தேக்கத்துக்கு பயன்படுது அதேமாதிரி ஒரு பொழுதுபோக்கறதுக்காகட்டும் சுற்றுலா மையமாகவும் இருக்குது அதேமாதிரி பார்த்திங்கனா அது மட்டும் இல்லை ஸோ அவங்களோடைய நடவடிக்கைகள் கலாச்சார நடைமுறைகள் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கனா ஈரோட்டில் மிகப்பெரிய கோயிலான பண்ணாரி மாரியம்மன் கோயில்னு ஒன்று இருக்கு அதோட கொண்டம் திருவிழா அப்படிங்கறது ரொம்பவுமே மிகப்பெரிய அளவில் நடக்கக்கூடியது ஈரோடு மாவட்ட மக்கள் மட்டும் இல்லாமல் வெளி மாவட்டங்கள்லந்து மக்கள் வந்து தங்களோடைய காணிக்களை செலுத்துவதற்காகட்டும் தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காகவும் ரொம்ப பிரமாண்டமான வகையில் அமைக்கப்பட்ட கோயில் தான் அது